அரியலூர் மாவட்டத்தில் வழிவழியாக கூறப்பட்டு வரும் சில உள்ளூர் கதைகள் நிறைய இருக்கு அது என்னென்னு பார்த்தோம்னா அரியலூரில் கொடிஞ்சான் ஏரிக்கரையிலிருந்து ஒரு கோயில் ஒன்று இருக்கு சிவன் கோயில் அந்த சிவன் கோயில் இருந்து தஞ்சாவூர் பெரிய கோவில் உள்ள அங்கே இருக்க சிவன் கோயிலுக்கு ஒரு சுரங்கப் பாதை இருக்கறதாகவும் அந்த சுரங்கப் பாதையில் தங்கத் தேர் இருக்கறதாகவும் அந்த தங்க தேரை பாதுகாக்கறதுக்கு ஐந்து ஜல ஐந்து தலை கொண்ட நாகம் இருப்பதாகவும் அங்கே நிறையா என்னது பறவைகள் இது போன்ற பூச்சியினங்கள் பாம்புகள் நிறைய இருப்பதாகவும் அந்த சுரங்கப் பாதையில் அதனால் அந்த சுரங்கப் பாதை மூலமாக மற்றவங்க யாருமே அதில் கடக்க முடியாது என்று நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க நிறையா தங்கங்களும் வைரங்களும் செல்வ மதிப்பான பொருள்களும் அந்த சுரங்கத்தில் இருக்கறதாக சொல்லுறாங்க அரியலூர் சுரங்கப் பாதையில அரியலூர்லிருந்து ஆரமிச்சு அந்த சுரங்கப் பாதை வந்து கீழப்பழூரில் இருக்க ஒரு சிவன் கோயில் வழியாக போய் ரீச் ஆவும் சிவன் கோயில் அந்த கீழப்பழூரிலிருந்து திருமானூர் வழியாவும் திருமானூர்லேருந்து தஞ்சாவூர் போய் சிவன் கோயில் வரையும் இந்த நான்கு சிவன் கோயிலையும் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு சுரங்கப் பாதை இருந்ததாகவும் எல்லாம் ஒரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த கதை உண்மையாக இருக்கறதுக்கும் நிறைய பேர் வாய்ப்பு இருக்குறதாகவும் சொல்லுறாங்க அது ஒரு மர்மமான எடமாக இருக்கு அந்த சுரங்கம் எங்க ஆரமிக்கிது அப்படின்னு தெரியல ஆனால் அரியலூரில் இருக்க அந்த சிவன் கோயில் ரொம்ப பாழடஞ்சு போய் இருக்கு அந்த கோயில் உள்ளாற அந்த கோயிலை வந்து மக்கள் வழிபாடு இல்லாமல் இருக்கு அது கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கு ஸோ அதனால் அந்த கட்டுக்கதைகள் உண்மையாக இருக்கறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு